கேப் ட்ரைவரா நான் இங்கே திருவாரூர்லந்து பேசுகிறேன் நான் ஆலங்குடியில் இருக்கிற ஆபசகாயஸ்வரர் கோயிலுக்குப் போகனும் ஆ ஆமாம் சார் திருவாரூர்லந்து ஆபசகாயஸ்வரர் போயில் போகனும் வர வெள்ளிக்கிழம போகனும் சார் ஆ ஆ ஆமாம் சார் ஆ நாலு பேர் சார்

ஆ ஓகே தான் சார் ஆ எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறீங்க எ ப்ளானிங் இருக்கு சார் நீங்கள் வெய்ட்டிங் சார்ஜ்லாம் உண்டா சார் ஆ ஆ ஓகே சார் இது கோயில் போயிவிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கோ தளங்கள் சுற்றிட்டு வர்ணும் சார் பக்கம் பக்கம் தான் சார் ம் ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்குள்ளே தான் சார் வரும் ஒவ்வொரு கோயிலும் உங்களுக்கு ஆ ஆமாம் சார் ஆ ஓகே சார் பார்த்துக்கலாம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு சார் ஆ ஆமாம் சார் ஓகே சார் ஆ ஓகே சார் எவ்வளோ சார் கேப் ட்ரைவர் உங்களுக்கும் காருக்கும் வாடகை எவ்வளோ சார் ஏழாயிரத்து ஐநூறுவா சார் நாங்கள் இதுக்கு நாங்கள் பஸ்லயே போயிருப்போம் சார் பஸ்ஸு கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கார் சூஸ் பண்ணோம் நீங்கள் என்ன ஒரேதடியாக சொல்லுறீங்க

புரியுது சார் டீசல் விற்கிற விலையும் நீங்கள் யோசிக்கணும்ல சார் டீசல் நாங்கள் போட்டுர்றோம் குறச்சிக்கலாம் சார் குறச்சிப் பேசுங்கள் ம் ஓகே சார் ஒரு சிக்ஸ் தௌசண்ணு சொல்றீங்களா சார் ஓகே சார் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஆ நாளைக்கே ஆ கன்ஃபார்ம் தான் நீங்கள் எட்டு மணிக்கு கா மறக்காமல் வந்துருங்க டைமிங் டிலே ஆயிடாது நீங்கள் பார்த்துங்க ஆ நான் ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார் நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் உங்களுக்கு ஆ ஓகே சார் என் ஜிபே நம்பரு உங்களுக்கு இதே தானா இதே நம்பர் தான ஆ ஓகே சார் நான் இதே நம்பருக்கு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரெடு உங்களுக்கு ஜிபே இப்போதிக்கு அட்வான்ஸ் அனுப்புறேன் அப்புறம் டீசல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பேலென்ஸ் உள்ளதை நான் தந்துர்றேன் ஆ ஓகே சார் தேங்க்ஸ்